கட் பண்ணிடுறேங்க திருப்பி போடணும் ஹலோ ஆ மே இவர் மேஸ்திரிங்களா ஆ மேஸ்திரிங்களா சார் எங்கள் வீடு ஏற்கனவே வந்து ஒரு பன்னெண்டு சதுரத்தில் இருக்குது சார் இப்போது வந்து அது கூடுதலாக எக்ஸ்ட்டண்ட் பண்ணணும் மேல வந்து ஒரு ஃப்ளோர் போடணும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு அதுக்காக வேண்டி அதுதான் உங்களை வந்து டீட்டெயில் வந்து இது பண்ணலாம் அப்டினு சொல்லிட்டு அதை பற்றி கன்ஸல் பண்ணணும் அப்டினு இருந்தேன் சரிங்க சார் இப்போது வந்து சதுரம் வந்து என்ன ரேட்டில் செய்கிறிங்க அதாவது மாடினா என்ன ரேட்டு க்ரௌண்ட் லெவலுன்னாக்கா என்ன ரேட்டில் செய்வீங்க மெட்டிரியல்லாம் வந்து நாங்கள் சப்ளே பண்ணணுமா ஆ ஆ ஆ

ஆ ஆ ம் ம் ஆ ஆ ம் ம் ம் ம் சரிங்க இப்போது சதுர கணக்குனாக்கா வந்து நீங்கள் வந்து ஒன்லி லேபர் சார்ஜ் அப்படின்னாக்கா சதுரம் என்ன ரேட்டில் செய்கிறிங்க ஆ ஆ ஒ ஒரு சதுரம் சதுரத்துக்கு நூறு சதுரடி அதாவது ஒரு சதுரத்துக்கு சதுரடிக்கி வந்து வந்து ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா ஆமாம் அந்த மாதிரி நூறு சதுரடிங்கும் போது இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் கேட்குறிங்க அதான் இது வந்து ஆ இருபத்தஞ்சாயிரங்குறது கூடுதலாக தான் இருக்குது ஏன்னா வந்து அது ஏன்னா கீழே வந்து ஃபௌண்டேஷன் இப்போ க்ரௌண்ட் லெவலில் நாம எக்ஸ்ட்டண்ட் பண்ணுறோம் அப்படினாக்க ஒரு பத்து அஞ்சு சதுரம் நான் எக்ஸ்ட்டண்ட் பண்ணுவோம் நினைக்கிறேன் அதுக்கு வந்து மெட்டிரியல்லாம் வந்து ஆமாம் ஃபௌண்டேஷனுக்கு வந்து நம்ம வந்து கல்லு ராக்கு இதெல்லாம் உடச்சக்கல்லு ஒடப்பு கல்ல ஓட்டணும் அதுக்குண்டான வந்து சேண்டு எம் சேண்டு வந்து ஆமாங்க அதனுடைய ரேட்டெல்லாம் வந்து போடும் போது

எது அதுதான் இப்போ சதுரம் பார்த்து சதுரம் பார்த்தாக்க ஏக ஏகப்பட்ட ரேட் ஆகிடும் போல இருக்குதுங்களே நீங்கள் வந்து இப்போ மாடிலனாக்கா கொஞ்சம் ஃபௌண்டேஷன் எல்லாம் கம்மிங்க மாடிலம் போது கன்ஸ்ட்ரக்ஷனோடைய ஆமாங்க கொஞ்சம் ரேட்டு வந்து அமௌண்டு நமக்கு கம்மியாகும் இப்போ அந்த கீழனாக்க வந்து ஆமாம் ஒரு சதுரம் வந்து நமக்கு தோராயமாக வந்து மெட்டீரியல் டோட்டலாக மெட்டீரியல் கான்ட்ரக்டோட இது பண்ணும் போது கிட்டத்தட்ட என்ன ரேட்டில் ஒன்னே முக்கால் ஆகுங்களா இல்லை கூடுதலாக ஆகுங்களா ஒன்னே முக்கால் லட்சமா சதுரம் ஆ அப்படியா ஒரு சதுரம் ஆமாங்க நாங்கள் கேட்குற மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாம் நீங்கள் கொடுக்கணுங்க இந்தமாதிரி தான் ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட்டில் அந்தமாதிரி தான் மென்ஷன் பண்ண போகிறோம் அதுதான் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆ நான் திரும்பவும் மறுபடியும் உங்களை கான்டக்ட் பண்ணுறேன் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஆ